ஹலோ சொல்லுங்கள் யார் ஆமாங்க நீங்கள்

பையன் என்ன மார்க்குங்க டென்த்தில்

எந்த ஸ்கூல்ல படிச்சான் ஆ அப்புறம் ஏன் சார் அங்கேருந்து இங்கே மாற நீங்கள் விரும்புகிறீங்க

ஆ ம் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன குரூப் எதிர் பார்க்குறீங்க

குரூப்லாம் சீட் இருக்குங்க சார் ஐ எ எண்ட்ரென்ஸ் எண்ட்ரென்ஸ் டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுறோம் அதில் பாஸ் பண்ணால் செலெக்ட் பண்ணிக்குவோம் மே கடைசியில டெஸ்ட்டு ஆரம்பிச்சிடும் சார் சிலபஸ்லாம் டென்த்து சிலபஸ் தான் சார் டேர்ம் ஃபீஸ் வந்து டென் தௌசண்ட் சார் லெவன்த்து டுவெல்த்துக்கு மூணு டேர்ம் நடக்கும் ஒரு டேர்ம்க்கு டென் தௌசண்ட் கட்டணும் புக் ஃபீஸ்ஸு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் கட்டணும் புக்கு கூட ட்ரெஸ்ஸு ஐடி பெல்ட்டு ஷு எல்லாம் வந்துடும் சார் ஹண்ட்ரட் மார்க்குக்கு டெஸ்ட்டு நடக்கும் சார் ரெண்டு டெஸ்ட்டுமே ஹண்ரட் ஹண்ரட் டூ ஹண்ரட் மார்க்கு ஒரு டெஸ்ட்டில் ஐம்பது மார்க்கெடுத்தால் பாஸ்ஸு பாதி பா பாதிக்கு பாதி எடுத்தால் பாஸ் மார்க்கு அதுதான் நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணுறீங்க ஆ வந்து போடுங்கள் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார் வெல்கம்